சில சமயத்தில் நான் ஊரில் செல்லும் பொழுது எங்கள் தம்பி பார்த்துக் கொள்வார்கள் தண்ணீர் அது நிலத்தில் நடுவில் எல்லாம் உரம் போட்டு அது சரியாக கவனித்து பராமரித்து சரி செய்வார்கள் அதனால் அதனால் நான் விட்டுவிட்டு வெளியே செல்ல வேண்டும் பயணம் செல்ல வேண்டும் என்று செல்கிறேன் இரண்டு நாட்கள் கழித்து வருகிறேன்